இப்போ வந்து கிராமத்தில் வில்லேஜில் இருக்கிற பசங்களுக்கு வந்து பொண்ணு அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா வர்ற வந்து வாழ்க்கைத் துணையின் வயசெல்லாம் அவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது அவங்க வீட்டிலையேக் கூட இல்லை அவங்க விரும்புகிறதும் வந்து ஏன்னா டவுன்லேருந்து ஒரு மாப்பிள கிடைக்கிது அதே மாதிரி வில்லேஜ்லேருந்து ஒரு மாப்பிள கிடைக்கிதுன்னா அவங்க டவுன்லேருந்து ஒரு மாப்பிள கிடைக்கும் போது அங்கே தான் வந்து பொண்ணு குடுக்கறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க ஏன் பார்த்தோம்னா ஏன்னா டவுனில் நாம் கொடுத்துட்டோம்னா எல்லா வசதியும் இருக்கும் நம்ம பொ நம்மப் பொண்ணு கஷ்டப்பட மாட்டாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி எல்லா வகையான ஆடம்பரமும் இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு வில்லேஜ் பையனுக்கு கட்டி கொடுக்கும் போது அவன் ரொம்ப மாடலாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷாக இருக்க மாட்டான் அவன் தோட்டங்காட்டில் வேலை செஞ்சுட்டு இது மாதிரி இருப்பான் அதே சிட்டி சைடில் இருக்கிறவங்க அவங்க மாடனாக இருப்பாங்க அவங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து அங்கே எல்லா வகையான ஃபெசிலிஸ் வசதி எல்லாமே இருக்கும் ஸோ வந்து அங்கே போனால் எந்த அளவுக்கு நம்மப் பொண்ணு கஷ்டப்பட மாட்டாள் ரொம்ப இதாக இருக்கும் வேலையும் அது மாதிரி இருக்கும் அதே வந்து தோட்டத்தில் இருந்தால் தோட்டம் காட்டில் வேலை செய்யணும் அது மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாக்கிறாங்க அதனால் வந்து கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது இந்தக் காலத்தில் ரொம்பக் கஷ்டமாக இருக்குது ஆனால் கிராமப்புறங்களில் வந்து ரொம்ப அமைதியாக வந்து அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து சிட்டீஸ்ல நகரங்களில் இருக்கிறதில்ல கிராமப்புறங்களில் ஏகப்பட்ட எல்லாமே கிடைக்கிது மலிவு விலையில எல்லாமே கிடைக்கிது ஆனால் சிட்டீஸ்ல வந்து நம்ம எதாக இருந்தாலும் கடையில் தான் கொடுத்து வாங்கணும் அது வந்து யாரும் புரிஞ்சிக்கிறதில்ல எந்தப் பொண்ணுங்களும்